பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல வந்து சமையல் இதெல்லாம் வந்து நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் எதுவும் செஞ்சதுலாம் இல்லை எங்க அம்மா வந்து நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க அதாட்டம் நான் நிறைய பார்த்துட்டு அதை பார்த்துட்டு செய்ய சொல்லி நிறையா பார்த்துருக்கேன் அதாட்டம் ஆனால் வந்து வேற எதுவும் அதாட்டம் நான் எல்லாம் செஞ்சது அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நிறையா எனக்கு வந்து அதை சொல்லணுன்னா அது வந்து உடனே செஞ்சிருவாங்கள் அம்மா அதாட்டம் எங்கள் அப்பாவும் வந்து சொன்ன கேட்குற எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து தந்து சே செய்ய சொல்லி செய்ய செ தந்து தந்துடுவாரு அதனால் தான் நான் வந்து அதாட்டம் பண்ணி நான் பண்ணது கிடையாது எங்கள் அம்மா தான் வந்து பண்ணுவாங்கள் எங்கள் அம்மா இல்லைனா எங்கள் அக்கா பண்ணுவாங்கள் எங்கள் அக்கா பண்ணுவாங்கள் இல்லைனா எங்கள் அம்மா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக எங்கள் அம்மா ஆனால் வந்து எங்கள் அம்மாவும் க உடனே கேட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட செஞ்சு கொடுத்துடுவாங்க எங்கள் அம்மா இல்லைனா எங்கள் அக்கா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக அதாட்டம் சினிமாவில வந்து பேட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்து நிறையா பார்க்கறது தான் பார்க்கறது உண்டு தான் நிறையா பார்த்து பழக்கம் உண்டு தான் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய காலத்து நடிகர்கள் உள்ளதெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் தாத்தா இருந்ததுலேருந்தே அவரு பா அப்படியே க அவரோட சேர்ந்து ஃபோன்ல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து அப்படியே பழகி போய் இப்போ நிறையா சிவாஜி கணேஷன் எம்ஜிஆர் நடிகர் திலகம் அதாட்டம் பழைய காலத்தில் உள்ள நடிகர்களோட பேட்டி வந்து நிறையா வந்து நான் கேட்டு பழகிருக்கேன் எங்கள் தாத்தானால் தான் நான் வந்து பழைய காலத்தில் உள்ளவங்களோடதை கேட்டேன் எங்கள் தாத்தா பாட்டினால் தான் வந்து பழைய காலத்தில் உள்ளவங்களோட பேட்டியெல்லாம் வந்து கே கேட்கவே ஆரம்பிச்சது அவர் பார்த்து பார்த்து அப்படியே பக்கத்தில் இருந்து பழகி போய் அப்படியே வந்து இப்போ அப்படியே பார்த்து பா பார்க்கறது அவர் பார்க்கறது அவரோடையே உட்காந்து பார்க்கறது மதிய நேரத்தில் அப்படியே சாயங்காலோம் நேரத்தில் இதாட்டம் உட்காந்து பார்க்கறது அவரோட அதனால சிவாஜி கணேஷன் எம்ஜிஆர் அந்த மாதிரி உள்ளது தான் அவர் வந்து பார்ப்பாரு அவருக்கு அது தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம பார்க்கறதுலாம் அவருக்கு வந்து பிடிக்காது அவர் பார்க்கறத அப்படியே உட்காந்து சின்ன வயசில் பார்த்து பார்த்து அப்படியே சின்ன வயசுலேருந்து பார்த்து அப்படியே பழகி போய் அப்படியே நிறையா பார்த்துருக்கேன் அதாட்டம் நிறைய சொல்லணுன்னா சொல்லலாம் எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தா பெரும்பாலும் வந்து நான் வந்து இப்போதெலாம் வந்து விஜய் சாரோட விஜய் விஜய்யோட வ பேட்டி தான் வந்து நிறையா கேட்பேன் விஜய்யோடதுன்னு பேட்டி தான் நிறையா கேட்டுகிட்ருக்கேன் கேட்கறது எல்லாமே விஜயோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயோடது ஒண்டியுந்தான் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்கறது எல்லாமே விஜயோடது மட்டுந்தான் வந்து அதிகம் எனக்கு பிடிச்சதுன்னா எங்கள் தாத்தா இருந்ததனால எங்கள் தாத்தாவோட சேர்ந்து பழைய காலத்து சிவாஜி கணேஷன் எம்ஜிஆர் அதெலாம் வந்து பார்த்தது எங்கள் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் தாத்தா மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்து பழைய காலத்தில் உள்ளவங்களோடது தான் கேட்பாங்க ஆனால் நான் நான் எங்கள் அக்கா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்லாம் வந்து கிடையாது எல்லாமே பார்க்கறது அவங்களோட ஆனால் இப்போ பெ பெரும்பாலும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி நான் பார்க்கறதுனா வந்து விஜயோடது தான் இந்தக்கி பார்ப்பேன் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விஜய் சொல்கிறது அது அடுத்து என்ன அவரு பேசுவார் அடுத்து பேட்டி எப்போது அப்படின்னு யோசிக்கிறது எல்லாமே வந்து விஜய் விஜயோடது தான் வந்து நல்லா யோசிச்சு பண்ணுறது எல்லாமே பார்க்கறது விஜயோடது தான் அதிகம் வந்து பார்த்தா பெரும்பாலும் வந்து பார்த்தா நான் வந்து இது பண்ணுறது இதாட்டம் வேற எதுவும் இப்போ பழைய காலத்து இப்பவெல்லாம் வந்து எங்கள் தாத்தா இல்லை தாத்தா இறந்துட்டாரு எப்பவாச்சும் வந்து இப்போ எப்பயாவது இருக்கப்போ சும்மா இருக்க நேரத்தில் அப்போ அப்போ ஏதாச்சும் வந்து அதாட்டம் வர்றப்போ வந்து இதாட்டம் பார்க்கறப்ப வெறும் பழைய காலத்து ஆக்டரு எதாது வேற வந்து பார்க்கறது தோண்னதுனால் வந்து பார்க்கறது தான் அதை பழைய காலத்து தான் பெரும்பாலும் இப்பவெல்லாம் வந்து அவ்வளோவா பழைய காலத்து ஆக்டர்துலாம் எதுவும் பார்க்கறதில்ல ஆனால் இப்போ வந்து விஜய்தோட சாரோடது தான் அதிகம் வந்து பார்த்துட்ருக்கேன் விஜயோடது ஒண்டியுந்தான் அதிகம் வந்து பார்க்கறது எல்லாமே விஜய்யோடது நல்லா இப்போ ரொம்ப பிடிச்சி எனக்கு எங்கள் அக்காவும் எங்களோடவே நல்லா வந்து பார்ப்பாங்க அவங்களும் என்னோடய தான் வந்து பார்த்துட்டே இருக்கதனால தான் நானும் வந்து எல்லா பார்க்கறது இப்போ எங்கள் அக்கா நான் எல்லாரும் வந்து விஜய் சாரோடது தான் ரொம்ப பார்த்து ரொம்ப பெரும்பாலும் பார்க்கறதுனா இப்போ விஜய் சாரோடது தான் பார்க்குறோம் விஜய் சார் தான் இப்போ அதிகம் வந்துச்சி அவரோடது ஒண்டியுந்தான் அதிகம் பார்த்துட்ருக்கது அவரோடது தான் அதிகம் கேட்டு கேட்டு அப்படியே வந்து பார்த்து அப்படியே எல்லாம் நிறையா இப்போ பார்க்கறது அவருது இது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து விஜய் சாரோடது ஒண்டியுந்தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறது ரொம்ப நிறையா பார்த்து கேட்டுகிட்ருக்கது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோடது முன்னாடி எங்கள் தாத்தா இருந்ததனால தாத்தாவோட சேர்ந்து இந்த பழைய காலத்தில் உள்ளதும் அப்படியே பார்த்து பா பார்த்துருக்கேன் நிறையா இப்போதைக்கு வந்து விஜய் சாரோடது தான் அதிகம் வந்து பார்க்கறது எல்லாமே ஏ நிறையா இது பார்க்கறோம் நான் எங்கள் அக்கா அப்படியே நானும் இப்போ ரொம்ப இது பண்ணி எங்கள் வீட்டில இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் நான் இருந்தால் விஜய் சாரோடது அது தான் பார்ப்போம் விஜய்யிது தான் இப்போ அதிகம் பார்த்துட்ருக்கோம்